ஆரம்பக் காலக்கட்டங்களில் எங்களது இல்லத்தில் லேண்ட் லைன் மற்றும் தான் இருந்தது தொழில்நுட்பங்கள் வளர வளர மொபைல் ஃபோன் வந்தது மொபைல் ஃபோனில் ஆரம்பக் கட்டத்தில் கீ பேட் செல் அதுக்கப்பறம் டச்சு இவை எல்லாம் தொழில் நுட்பங்கள் மாற மாற எல்லாம் மாறிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது நான் கீ பேட்டு செல்லு தான் யூஸ் பண்ணிருவேன் டச்சு செல்லு எனக்கு தெரியாது பயன்படுத்தத் தெரியாது எனது மகனை வைத்துக்கொண்டு பயன்படுத்திக் கொண்டேன் கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு அதைப் பற்றி எதுவும் சரியாக தெரியாது ஆன் பண்ணுவேன் ஆன் பண்ணி ஃபோட்டோ வீடியோ ஏதாச்சிம் பார்ப்பேன்